ஹலோ மேம் நான் வந்து இது ஸ்கூல் ஆன்வல் டேக்காக ஒரு ஐம்பது ட்ரஸ்ஸு ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன் முடிச்சுட்டீங்ளா மேம் ஆ எப்போ முடிக்கும் முடிக்க முடியும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு தரீங்களா எனக்கு ஆன்வல் டேக்குள்ளாற வேணும் ஆ ஓகே மேம் எவ்வளோ அமௌன்ட்டு மொத்தமாக ஆ ஓகே மேம் ஆ ஆ ஓகே மேம் ம் தேங்க்யூங் மேம்